ஆ சொல்லுங்கம்மா

லீவ்லாம் கொடுக்க முடியாதும்மா எக்ஸாம் வேறு வருது இல்லைம்மா எக்ஸாம் வருது பொண்ணோட படிப்பு பாதிக்காதா ஓகேம்மா எத்தனை நாள்மா லீவ் வேணும் இல்லைம்மா மூண் நாள்லாம் அதிகம் ஒன் ஆர் டூ டேஸில் போயிட்டு வர மாதிரின்னா ஓகே லீவ் கொடுக்கறதுக்கு யோசிக்கலாம் நீங்கள் த்ரீ டேஸ் கேட்கறீங்க எப்படிம்மா இல்லைம்மா இல்லைம்மா டூ டேஸ்ன்னா கன்ஃபார்ம் அனுப்பலாம் அப்புறம் பாப்பாவை ஸ்டெடி பண்ணனும்ல எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணனும்ல ஓகேம்மா நீங்கள் கேர் பண்ணிப்பீங்கன்னா ஓகே நீங்கள் பார்த்துக்க மாட்டீங்கன்னா நீங்கள் ஸ்கூலுக்கே அனுப்பி விடுங்கம்மா ஓகேம்மா சரிம்மா எடுத்துக்கோம்மா ஆ தேங்க் யூ